விவசாயத்தை குறிச்சது என்ன என்னுடைய அபிப்ராயத்தை சொல்ல விரும்புகிறேன் விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லி கூட ஒரு ஒரு மொழி இருக் ப பழமொழியே இருக்குது விவசாயம் இல்லைன்னா உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது ஏன்னா அவங்க விவசாயம் செஞ்சு கொடுக்கற நெல்லுலேருந்து காய்கறி வகைலேருந்து எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது வந்துட்டு விவசாயத்தை ஒரு சில பேர் அதை அலட்சியமாக நினைச்சி படிச்சால் நல்ல உத்தியோகத்தில் போகலாம் அப்படின் தான் நெ பெரும்பாலும் விரும்புகிறாங்களே தவிர விவசாயம் ஒரு அடிப்படை மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவனுடைய ஆதாரமும் கூட அதனால் விவசாயத்தில் எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த விவசாயிகளை போட் விவசாயிகளை நான் பார்த்தேன் சொன்னால் அதுக்கு ரொம்ப அவர்களுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் விவசாயம் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படியான காரியங்கள் அந்த விவசாயத்தில் இருக்குது அதை யாரும் முக்கியத்துவம் கொடுத்துறதுலே கிடையாது எல்லாம் படிச்சசுட்டு நல்ல வேலை வாய்ப்பில் போகணும்னு எதிர்பாக்கிறாங்களே தவிர மனிதர்களுக்கு மூலப்பொருளாக இருக்கிறதே உணவுக்கு இந்த விவசாயம் தான் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்